ஹலோ சொல்லுங்கம்மா ஹலோ ஆ இது வந்து ஃப்ரூட்ஸ் கடை நம்மள்கிட்ட வந்து ஆப்பிள் இருக்கு ஆரெஞ்ச் இருக்கு திராட்சை இருக்கு அது மட்டும் இல்லாமல் சீசனில் வர ப்ளம்ஸ்க்கூட இருக்கு அன்னாசி பழம் இருக்கு உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ம்மா வேணும் எந்த எந்த ஃப்ரூட்ஸ் வேணும் ஆ ஆப்பிள் வந்து ஒன் கேஜி வந்து இரநூறுவாம்மா இப்போ கரண்ட்டில் மற்றக்கடைய கம்பேர் பண்ணும்போது நம்ம மற்றக்கடைய கம்பேர் பண்ணும்போது நம்மள்கிட்ட ரேட்டு கம்மி தான் ஆமாம் இரநூறுவா ஆப்பிள் ஒரு கிலோ என்ன என்னென்ன வாங்கணும் உங்களுக்கு இல்லைம்மா அது வந்து பழம் வந்து வெரைட்டியாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாவு ஆப்பிள் வந்து இரநூறுவா இருக்கும் நார்மல் ஆப்பிள் நூறுரூவா இருக்கும்ல அதுக்கேத்த மாரி அதெல்லாம் அந்த மாரி ஆப்பிளு இது வந்து இந்த ஆப்பிள் எங்கேயுமே வந்து எரநூறுவா தான் எல்லா கடைலையும் எரநூற்றி இருபதுருவா நம்ம கடையில் இரநூறுவா வெரைட்டிக்கேத்த மாரி காஸ்ட் இருக்கு இங்கே உங்களுக்கு என்னம்மா வேணும் உங்களுக்கு சரிம்மா வேறு இல்லைம்மா ஆரெஞ்ச் வந்து ஒரு கிலோ எண்பதுருவா உங்களுக்கு எவ்வளோ வேணும் சரிம்மா ஓகே பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பெ பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கடையில் வந்து நம்ம கடைல தான் வந்து வந்து வாங்கிகிட்டு போவாங்க ஹோல் சேலில் உங்கள் வீட்டில் எதாவது ஃபங்க்ஷன்னா சொல்லுங்கள் வந்து விசேஷம்ன்னா சொல்லுங்கள் ஹோல் சேலில் வந்து மற்றக்கடையில் கம்பேர் பண்ணும் போது பெஸ்ட்டாக பண்ணிக்கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுனாலும் ஃபர்தராக இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஆ முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தட்லாம் ஹோல் சேல்க்கு பண்ணிக்கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை ஒன்றும் பண்ணிக்கொடுத்துருவோம் ம் சரிம்மா ஓகேம்மா தேங்க் யூ இப்போ உங்களுக்கு என்னம்மா வேணும் ஆப்பிளா ஆரெஞ்ச் பழமா சரிம்மா ஒன் கேஜி ஆப்பிள் வந்து தனி தனியாக இண்டிஜுவலாக பேக் பண்ணி கொடுத்துட்றேன் நான் வாங்கிகிட்டு போயிவிடுங்க டோட்டல்லாக இரநூத்து எண்பது ஆ இரநூத்து எண்பதுருவா ஆகுது ஆ ஃபர்தராக உங்களுக்கு எந்த ஆர்டர் வேணுனாலும் சொல்லுங்கள் இந்த இந்த நம்பரு நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் வந்து பெஸ்ட்டாக பண்ணிக்கொடுத்துருவோம்

டோட்டலாக வந்து இரநூத்து எண்பது ஆ ஜிபே பண்ணிவிடுங்க எது வேணாலும் பண்ணுங்கள் ஜிபே ஆர் கேஷ் எது வேணாலும் பண்ணுங்கள்

ஆ ஸ்கேனரு முன்னாடி இருக்கு பாருங்கம்மா கடைக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணுங்கள் சரிம்மா ஆ சரிம்மா ஆ வாங்கிட்டு போங்க பொருள் சரிம்மா